எனக்கு வந்துட்டு எங்கள் ஊரில் நீச்சல் அடிக்க குளம் இருக்குது அந்த குளத்துல வந்துட்டு அங்கே நிறையா எப்படி சொல்கிறது தாமரைப்பூ அதெல்லாம் இருக்கும் நாங்கள் நிறையா பறிச்சிருக்கோம் அப்புறம் சின்ன வயதுலயே வீட்டில் அம்மா அப்பா அப்புறம் சின்ன வயதில் அண்ணாலாம் போயிட்டு அங்கே நீச்சல் அடிக்கலாம் கத்துக்கொடுத்துருக்காங்க அதனால் நாங்கள் வந்து கத்துட்டு வந்துருக்கோம் எங்கள் ஊரில் நிறையா குளம்லாம் இருக்குது அதில் வந்து மீன்லாம் வளர்க்குவாங்க சில பேரு மீன் வளர்க்குறதுக்கும் வச்சிருக்காங்க இதில் வந்து பொதுவாக இருக்கிற குளமும் இருக்குது அதுக்கப்புறம் கடற்கரையில் அதுக்கெல்லாம் அவ்வளோக்கா நீச்சல் அடிக்கலாம் போனதில்லை குளத்துலதான் பிடிக்கும் ரொம்ப

இந்த நீச்சல் அடிக்கிறது பார்த்தா இதனால வந்துட்டு இது வந்து ரொம்பவும் முக்கியமானது ஏன்னா இது வந்து சின்ன பிள்ளைங்கலாம் தெரியாமல் விழுந்துட்டாக்கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படியில்லாம பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களே தவறி தண்ணியில் விழுந்தாக்கூட தானா வந்து நீச்சல் கற்றுட்டு வர்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அங்கே வந்து அந்த ஊர் சைடில் கிராம சைடு தான் அங்கே வந்து குளம் குளந்தான் இருக்கும் ஏரி இருக்கும் அப்புறமா கடற்கரையிலாம் அழகாக இருக்கிறது அதெல்லாம் வெளி ஊரில் தான் இருக்கும் எல்லாம் அங்கே தான் போயிட்டு கடற்கரைலாம் அடிக்கணும் ஆனால் அது எனக்கு பிடிக்காது எனக்கு வந்துட்டு குளத்துல தான் ரொம்ப பிடிக்கும் அங்கே தான் அழகாக தாமரைப்பூ அப்புறம் அல்லிப்பூ இந்தமாதிரி நிறையா பூலாம் இருக்கும் அங்கே அடிக்க பிடிக்கும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ஸோடலாம் போயிட்டு நாங்கள் நீச்சல் அடிச்சிருக்கோம் இது வந்து ஒரு உடற்பயிற்சிலேயும் கூட நீச்சலை வந்து சொல்லுவாங்க இது பண்ணுறனால உடம்பு குறையும் அப்டினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஸ்கூல்லலாம் அப்புறம் இது வந்து கத்துக்கணுன்னு சொல்லிருக்காங்க எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குனு சொல்லிருக்காங்க குளத்துல தான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ்க்காக ஒரு இடம் மாதிரி அமைத்து அதில் குறிப்பிட்ட நாளில் அதில் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம்

அதே மாதிரி ஆறு அந்த மாதிரி வயல் வயலுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஆறெல்லாம் வந்து போயிட்ருக்கும் அங்கேயும் வந்துட்டு வாய்க்கால்ன்னு சொல்வாங்க அதுலேயுமே வந்து மீன் பிடிக்க அப்புறம் அதுலேயும் அல்லிப்பூ இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதுலேயும் நீச்சல் அடிப்பாங்க எனக்கு வந்து குளன்னா தான் ரொம்ப பிடிக்கும் அதில் நீச்சல் அடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயதில் ஃப்ரெண்ட்ஸ்க்கூட அப்புறம் வந்துட்டு அப்பா அம்மாக்கூடையும் நீச்சல் நீச்சல் கத்துக்கிட்டு அங்கே அடிச்சிருக்கலாம் ஆனால் இப்போலாம் வந்துட்டு கொஞ்சம் போக முடியாது அந்த இடத்துக்குலாம் ஏன்னா தண்ணிலாம் இப்போ பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது நிறையா பேர் வேற அதனால சின்ன சின்ன பிள்ளைங்கெள்லாம் கொஞ்சம் பேரு வந்து தண்ணியில் வந்து மூழ்கி மூழ்கிட்டு இறந்து போயிருக்காங்க அப்படிலாம் நியூஸ்லலாம் போடுறாங்க அதனால எல்லாருக்கும் நீச்சல் அடிக்கிறது வந்து கத்துக்கணும் தேவையானது அப்டினு தான் சொல்வேன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கத்துக்குடுத்துட்டு ஈஸியானதாக நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நீர்நிலைங்களெல்லாம் போய் கத்துக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு வந்து குளத்துல தான் ரொம்ப பெஸ்ட்டாக தோணும் ஏன்னா அங்கேதான் வந்துட்டு ஊர் சைடில் இருக்கிறது இந்தமாதிரி நதிகள் கடல்லாம் அப்படின்னா அதில் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா அது ரொம்ப அடிச்சிட்டு போய்டும் கடலெல்லாம் ரொம்ப தண்ணிலாம் ரொம்ப ஹெவியாக வரும் அதனால் அங்கேலாம் போயிட்டு கத்துக்க கத்துக்க முடியாதுனு சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஊர் சைடில் இருக்கிற அந்த குளம் அந்தமாதிரி இடத்துல கத்துக்கிட்டால் ஏன்னா நம்மக்கூடயும் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம அந்த ட்யூப் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ளார நம்ம இருந்துட்டு நம்ம நீச்சல் அடிக்கக்கத்துக்கலாம் ஏன்னா கூட கூட எப்படி சொல்கிறது கத்துக்கொடுத்துட்டவங்கள வச்சி கத்துக்கலாம் இவ்வளோ பெரிய பெரிய இடத்துலலாம் கற்றுக்கமுடியுன்னா முடியாது அப்புறம் கிணறு இருக்கும் கிணறு சைட்லையும் கத்துக்கலாம் ஏன்னா அதெலாம் ரொம்ப அவ்வளோக்கா ஆழமாக இருக்காது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையுந்தான் இருக்கும் இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் அந்த க கிணறுல கூட விழுந்துடுறாங்க அவங்களெல்லாம் காப்பாத்தணும் மற்றவங்களுக்கில்லன்னா கூட நமக்கு நம்ப வந்துட்டு சப்போஸ் எதுலேயா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாதப்பவே நம்மளாவே நீச்சல் அடிச்சிட்டு மேல வரதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும்